நாங்கள் இருக்கிற இடத்துலையும் இயற்கை பூங்காங்கள் ஆறுகள் மலைகள் எல்லாம் இருக்குது உள்ளூர் மக்களும் இங்கே வரலாம் அங்கே இருக்கிற விலங்குகள் பார்த்திங்கன்னா காட்டுப்பன்னி காட்டுப்பூனை முயல் எல்லாம் இருக்குது பறவைகளெலாம் இருக்குது மரங்கள் பார்த்திங்களானா தென்னை மரம் புளிய மரம் அதுக்கப்புறம் மாங்காய் மரம் எல்லா மரமும் இருக்குது வந்து பார்க்கலாம் இங்கே இருக்கிறதெல்லாம் நல்லாதான் இருக்கும் எங்களுக்கு அதிகமாக காய்கறிகளெலாம் அங்கங்கே நம்மளுக்கு உதவுகிற பழங்கள் எல்லாமே இருக்குது உள்ளூர் மக்களெலாம் வந்தாங்கன்னால் இங்கே இருக்கிற விலங்குகள் பறவையெல்லாம் டிஸ்டப் பண்ணுவாங்க அதனால் அங்கே போகலாம் போனாலும் அமைதியாக இருக்கணும் எதுவும் துன்புறுத்தக் கூடாது மரங்களெலாம் இருக்குது பயன்தரும் மரங்களும் இருக்குது வேஸ்ட் மரங்களும் இருக்குது விலங்குகளும் எல்லாம் காட்டு விலங்குகள்தான் இருக்குது அதுக்கிட்டே கொஞ்சம் பத்திரமாக இருக்கணும் பாலைவனமெலாம் எங்கள் ஊர் சைடெலாம் இல்லை காடுகளும் இல்லை சதுப்பு நிலங்களும் இல்லை ஆறுக்கு போனீங்களானால் மீன் பிடிக்கலாம் நண்டு பிடிக்கலாம் ஆறுகளெலாம் இருக்குது மலைகளும் இருக்குது உள்ளூர் மக்களெலாம் வந்தாங்கன்னால் மீன்களெலாம் பிடிக்கலாம் பிடிச்சி சமைச்சு அங்கேயே சாப்பிட்லாம் இயற்கையா சூப்பராகதான் இருக்குது எங்கள் ஊரும் உள்ளூர் மக்கள் வந்து பார்க்கலாம் ஆனால் எதுவும் துன்புறுத்தக் கூடாது எதுவும் பண்ணவும் கூடாது பிளாஸ்டிக் நெகிழி பொருட்களெலாம் பயன்படுத்தவும் கூடாது பயன்படுத்தினா காட்டில் ஆற்றுலலாம் போய் தூக்கி போடக்கூடாது